எங்கள் சமூகம் அல்லது கலாச்சாரத்தில் வந்து விளையாட்டு அதிகமாக பங்கு வகிக்கிறது அதில் வந்து கபடி வந்து கபடி வந்து தமிழ்நாட்டின் விளையாட்டு முக்கிய தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டு வந்து கபடி தான் கபடியில் வந்து நிறைய எப்படி சொல்வது வீரர்கள் வீரர் கபடி வீரர்கள் வந்து ஒரு வீரர் ஒரு போருக்கு தயாராகிற மாரிதான் நாங்கள் தயாராகுவோம் ஏன்னால் கபடி வந்து எவ்வளோ ஒரு வீரமான விளையாட்டு அது மட்டும் இல்லாமல் ஜல்லிக்கட்டு சொல்லுவாங்க ஜல்லிக்கட்டு வந்து மாட்டு பொங்கல் அப்போ வந்து நிறையா மாவட்டத்தில் வந்து நடக்குது மாட்டுப்பொங்கல் மட்டும் இல்லை பொங்கல் சீஸன்னாலே ஜல்லிக்கட்டுதான் ஞாபகம் வரும் எல்லாருக்குமே அப்போ வந்து வாடிவாசலேருந்து வர காளைக காளையாந்த காளையாகருந்தாலும் சரி அதைப் பிடிக்க வந்த நிற்குற காளைவீர காளைப்பிடி வீரர்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே ஒரு நல்ல பயிற்சியாக தான் வந்திருப்பாங்க மாட் இந்த காளை மாடுகளுக்கு வந்து ஒரு நல்ல இயற்கை உணவாகதான் கொடுப்பாங்க மா அது மட்டும் இல்லாமல் மாடுப்பிடி வீரர்களுக்கும் ஒரு நல்ல இயற்கை ஒரு வ வளமான ஒரு நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கா எப்படியாச்சும் ப்ராவ எதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்தால் எதாச்சும் முன்கூட்டியே பார்த்துதான் அனுப்புவாங்க அதை மாரி தான் கா கபடியாகருந்தாலும் சரி கபடியிலும் எதாச்சும் உனக்கு ப்ராப்ளம் இருக்கா எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டுதான் அனுப்புவாங்க கபடியில் வந்து நிறைய ரூல்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக விளையாடுகிற விளையாட விளையாட்டுன்னால் அது கபடி தான் கபடி வந்து பிடிக்காத ஆளே யாருன்னு சொல்ல முடியாது எல்லாருக்குமே பிடிக்கும் கபடி வந்து எல்லா இளைஞருக்கும் கபடி பிடிக்கும் கபடி வந்து எல்லா எல்லா ஊருலேயுமே எல்லா இளைஞர்களும் விளையாடுவாங்க கபடி அதுமட்டும் இல்லாமல் பம்பரம் பம்பரமும் விளையாடுவாங்க அதுவும் பிடிச்ச விளையாட்டுதான் எல்லாருக்கும் பம்பரம் வந்து பொங்கல் சீஸனாக இருந்தாலே பம்பரம் விளையாடுவாங்க எல்லாருக்குமே இது பிடிச்ச கே விளையாட்டு அதுவும் இல்லாமல் பொங்கல் டைமில் வந்து கன்னி பொங்கலுக்கு அப்போ வந்து ஊர் தெ ஊருக்கு ஊரில் தெருவுக்கு தெருவுக்கு ஒரு விளையாட்டுப் போட்டி வைப்பாங்க பானை உடைத்தல் பானை உடைத்தல் இந்த ஓட்ட பந்தயம் கபடி போட்டி இதை மாரி நிறையா விளையாட்டு போட்டிகள் வைப்பாங்க இந்த போட்டியில் யார் வின் பண்ணுகிறாங்களோ அவங்களுக்கு அன்னிக்கு நைட்டு இல்லைன்னா மறுநாள் காலையில் வந்து பரிசு கொடுப்பாங்க இதை மாரி நிறைய க கம்பு சுற்று இந்த சிலம்பாட்டம் சிலம்பாட்டம் கத்தி சண்டை இதை மாரி நிறையா விளையாட்டு இருக்குது கலாச்சாரத்தில் நம்ம நம் நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தில் வந்து நிறைய விளையாட்டு இருக்குது பாரம்பரியமான விளையாட்டுன்னு நிறைய இருக்குது அதமோல ஜல்லிக்கட்டு வந் ஜல்லிக்கட்டு மாரி ஒரு எந்த ஒரு கேமும் வந்து வெளியில் யார்கிட்டையுமே சொல்ல முடியாது விளையாட்டுன்னு சொல்லவோ விளையாடுன்னு கூட சொல்லக்கூடாது அது வந்து ஒரு வீரமான விளையாட்டுன்னு தான் சொல்லலாம் இதை மாரி சமூகம் அல்லது கலாச்சாரத்தில் விளா கலாச்சாரத்தில் விளையா விளையாட்டுகள் அதிகமாக பங்கு பங்கு வகிக்கின்றன